இந்தியாவில் வந்த மிகப்பெரிய கலாச்சாரம்னா பொங்கல் தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி ஆயுதபூஜை சரஸ்வதி பூஜை கார்த்திகை தீபம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வருது அதில் வந்து ரொம்ப ட்ரெடிசஷனலாக எல்லா இந்திய மக்கள் தான் நல்லா கொண்டாடுவாங்க இந்திய மக்களுக்கும் ஃபாரின் காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் மற்ற நாடு மக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா இந்திய ட்ரெடிஷனல் என்னெனா சாரி லேடீஸ் வந்து சாரி கட்டிருப்பாங்க தாவணி போடுவாங்க பட்டுப்பாவாடை இந்திய மக்களோடய சார்ந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாய்ஸ் வந்து வேஷ்டி சட்டை அந்த மாதிரி போட்டு நல்லா நீட்னஸ்சாக இருப்பாங்க இந்திய மக்கள் வந்து நல்ல ஃபார்மல் ட்ரெஸாக போட்டு நீட்டாக இது பண்ணி ஷெலிபிரேஷன் பண்ணுவாங்க முறுக்கு சுடுவாங்க அப்புறம் பலகாரம் எல்லாம் செய்வாங்க இது தான் இந்திய மக்களோடய பாரம்பரிய கலாச்சாராமாக இருக்கிறது மத இதுத்துல வந்து இந்துக்கள் வந்து இந்த மாதிரி ஆயுதபூஜை வே கார்த்திகை தீபம் சரஸ்வதி பூஜை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி எல்லாம் கொண்டாடுறாங்க இந்துக்கள் இதே கிறிஸ்டீன் இதில் வந்தால் இப்போது கிறிஸ்மஸ் நியூஇயர் அப்புறம் புனிதவெள்ளி அந்த மாதிரி கொண்டாடுறாங்க கிறிஸ்டீன் இதில் வந்து கேன்டில் வச்சி ஒரு ஒரு மதமும் கொண்டாடுறாங்க சிஎஸ்சி அந்த மாதிரி இருந்தால் வெறும் ஜபம் பண்ணி அப்படி கொண்டாடுவாங்க இதே ஆர்சி சர்ச்சாக இருந்தால் கேன்டில் வச்சி பாட்டுப் பாடி டான்ஸ் ஆடி அழுந்து அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் ரம்ஸான் அப்புறம் என்ன பக்ரீத் அந்த மாதிரி பண்டிகை எல்லாம் முஸ்லீம்ஸ் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி தான் மத நம்பிக்கைகளுக்கு சார்ந்த வந்து இந்த மாதிரி வே பங்ஷன்ஸ் எல்லாம் வருது கிறிஸ்டீன் தனி முஸ்லீம் தனி இந்துஸ் தனி இதே ஃபாரின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனா கிறிஸ்டீன்ஸ் இந்த மாதிரி சிலைகள் வச்சி சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிடுறாங்க கேன்டில் ஏற்றி வைக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டுப் பாடுறாங்க ஊர்வலம் போகிறாங்க அந்த மாதிரி கிறிஸ்டீன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம்ஸ் வந்து பள்ளிவாசல் போகிறாங்க தொழுகிறாங்க கொண்டாடுறாங்க ரொம்ப கிரான்டாக பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம்ஸ் இதே இந்துஸ் வந்து இந்துஸ் வந்து எப்படி பண்ணுறாங்கனா இந்த மாதிரி பொங்கல் அந்த இந்து சம்மந்தப்பட்டது நல்ல ட்ரெடிஷனலாக பண்ணுவாங்க இப்போ அம்மன் கோவில் நோம்பி அது எல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆடி அமாவாசை ஆடி வந்து அம்மனுக்கு உகந்த நாள் அதில் வந்து வெள்ளிக் கிழமை நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க கார்த்திகை தீபம் அப்போது வீட்டில் எல்லாம் விளக்கேற்றுவாங்க நல்லா சந்தோஷமா விளக்கேற்றி வீடே நல்லா பளிச்சினு விளக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி வச்சிப்பாங்க அதே ஃபாரின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க மற்ற பிற நாடுகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பார்ட்டி வைப்பாங்க தீபாவளி எல்லா நாடுகளுக்கும் ஒன்றா தான் இருக்குது மற்ற நாடுகளுங்களுக்கு வந்து தீபாவளி வந்து கொண்டாடுறாங்க அது என்ன நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்டெயில்லில் அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க இது நம்ம ஸ்டைலில் நாம ட்ரெடிசஷனலாக ட்ரெஸ் பண்ணுறோம் அவங்க ஸ்டைலில் அவங்க ட்ரெஸ்சு போட்டுக்கிட்டு பார்ட்டிக்குப் போவாங்க அப்புறம் அவுங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க அதோடய முடிஞ்சிடும் நாம தான் சாமி கும்புடுறது பண்ணுறது இந்த இந்துஸ்ஸாக இருந்துட்டு இந்திய நாட்டு மக்களாக இருந்துட்டு நாம தான் நிறைய எல்லா பங்ஷன்ஸ்சும் அட்டன் பண்ணுறோம் இது தான் இந்தியருக்கும் பிற நாடு மக்களுக்கும் பிற மத மக்களுக்கும் வித்தியாசம் மூனு மதம் இருக்குது அந்த மக்களுக்கும் வித்தியாசமாக இருக்கு பலவிதமாக எப்படி கூறலாம் இந்த மாதிரி தான் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துஸ் அந்தமாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இப்போ படுகாஷ் வந்து படுகாஷ்க்குனு ஒரு தனி நாள் இருக்குது அந்த நாளில் பாட்டு போட்டு படுகர் பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் படுகாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்துஸ்லயே பலவிதமான இதுகளு மதங்கள்லாம் இருக்குது அதில் வந்து இந்துஸ் வந்து செலிபிரேட் பண்ணி இருப்பாங்க இதே இந்துவாக இருக்கிறவங்கதான் கிறிஸ்டீனாக மாறுறாங்க கிறிஸ்டீனாக மாறிட்டால் அவங்க வந்து கிறிஸ்டீன்ஸாவே ஜீசஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்க

எல்லா மதமும் ஒன்று தான் ஒன்று தான் மத நம்பிக்கையினா அவங்க அவங்க மதத்திக்கு அவங்க அந்தந்த நம்பிக்கை இருக்கும் அதை மட்டும் ஃபாலோவ் பண்ணுவாங்க மக்கள்